இந்தியா ஐடல் மாதிரி வந்து நிறையா மியூசிக் சேனல்ஸில் வந்து நிறையா கா கான்டஸ்ட் அந்த மாதிரி நடக்குது எனக்கு வந்து ரொம்ப பிடுச்சது வந்து தமிழ்நாட்டிலேருந்து நித்தியஸ்ரீன்னு ஒருத்தவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அவங்க நிறையா கவர் சாங்ஸ் அப்புறம் வந்து ரீமெக் சாங்ஸ் மேஷ்அப் மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க அவங்களால அவங்க அவங்களோட இது வந்து நல்லாயிருக்கும் அவங்க வந்து ஒரு கர்நாட்டிக் சிங்கர் சிங்கர் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லிருந்து வந்தவங்க அப்புறம் வந்து எனக்கு நிறையா இந்த சரிகமபா அப்புறம் பழைய இதில் வந்து சரிகமபா போடுறான் ஷ்ரேயாகோஷல் அந்த அவங்க அவங்க காலக்கட்டத்தில் உள்ளதுலாம் நல்லா அவங்க வளர்ந்து வந்த ஸ்டேஜுலாம் வந்து நல்லா பார்த்துருக்கேன் அப்போ உள்ள ஜெஜ்மெண்ட்ஸ் அப்புறம் அவங்க சோ சோனு நிகாம்லாம் இருப்பாங்க அவங்களோடதுலாம் நல்லாயிருக்கும் இப்போ கூட வந்து ரீசெண்டாக ரிஷின்னு ஒருத்தவங்கள் வந்து வின் பண்ணிணாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு சீசன் சம்திங் அவங்க வின் பண்ணிணாங்க அவங்க கூட வந்து நிறையா இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி கூட வந்துச்சு அவங்க அந்த சாங்ஸ் பாடியிருந்தாங்க அது நல்லாருந்துச்சு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க லைஃபில் வந்து என்னென்ன வந்து அக்கம்பிலீஷ் பண்ணணுமோ வந்து அது பாட்டு மூலயுமா சொ கொண்டு வராங்க பிளஸ் அதிலேருந்து நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா சில பேர் வந்து ஒரு ஆடிஷனுக்கு வந்து விட் வந்துட்டு அப்டியே போயிடுவாங்க சில பேர் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க கூட வந்து இம்ப்ரூவ்மண்ட் பண்ணி பண்ணிட்டு அவங்க வந்துட்டிருப்பாங்க அப்படி வரப்போது வந்து அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்ஸ் லெவல்லும் ஏறும் அப்புறோம் வந்து அவங்களோடைய ட்ராபேக்ஸும் வந்து போயிடும் அந்த ட்ராபேக்ஸில் வந்து போகிறதுல போகிறது வந்து போகிறது வந்து ஒரு பாஸ்ட்டிவ்வான வேலை ஸோ வந்து எனக்கு அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எனக்கு ரொம் ரொம் கற்றுக்கிட்டேன் ரொம்ப பிடிச்சதாவும் ஸ் கூட